ஹலோ தங்கதுரை அரிசி மண்டிங்களா சார் எனக்கு ப்ரௌன் ரைஸ்ஸு அரிசி பத்து கிலோவும் ஜாஸ்மின் ரைஸ் அரிசி பத்து கிலோவும் வேணும் சார் எப் எப்படி சார் கடைக்கு வந்தால் எடுத்துக்கலாமா இல்லை டோர் டெலிவரி வந்து பண்ணுவீங்களா சார் ஓகே சார் ஆ கிலோ எவ்வளோ சார் ரைஸ்

ஓகே சார் இப்போ டென் கேஜி மட்டும்தான் இருக்கா உங்கள்கிட்ட ட்வெண்ட்டி ஃபிஃப்ட்டி கேஜி வரைக்கும் இருக்கா சார் ஆ சரி ஓகே சார் ஆ ட்ரான்ஸக்ஷன் உண்டா சார் அமௌண்ட் கூகுள் பே ஜிபே ரெண்டுமே இல்லை சார் சரி சரி ஓகே சார் நான் வரப்போ கால் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் சார் தேங்க் யூ சார்